லக்ஷ்மி வெஜிடபுள் ஷாப்பா ஆ நாங்கள் வந்து நெய்வேலிலேருந்து பேசுகிறோம் எங்கள் அக்கா கல்யாணத்துக்காக எங்களுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் வேணும் அதுக்கு எல்லாத்தையும் அது அதிகமாக தேவைப்படுது எனக்கு வந்து இருபது கிலோ தக்காளி இருபது கிலோ வெங்காயம் அஞ்சு கிலோ கேரட் அஞ்சு கிலோ பீன்ஸு அப்புறம் எனக்கு இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்து ஒரு அஞ்சு கிலோ ஆகும் அப்புறம் வந்து இதெல்லாமே வந்து பிரெஷ்ஷாக வேணும் காலையிலையும் வேணும் நைட்டும் வேணும் நீங்கள் காலையில் வந்து காலையிலே சப்ளை பண்ணிடுங்கள் நைட்டு வந்து நைட்டு நீங்கள் சப்ளை பண்ணிடுங்கள் அப்புறம் வந்து இதெல்லாமே கொஞ்சம் ரேட் பார்த்து சொல்லி விடுங்க எவ்வளோ ஆகும் ஒரு மூவாயிரம் ஆகுமா காலையில் எழுநூறு பெயருக்கும் நைட்டு ஒரு ஐந்நூறு பெயருக்கும் கொடுத்தீங்கன்னாவே போதும் மொத்தம் எவ்வளோ ஆகும் ஒரு ஐயாயிரம் கொடுத்துவிடட்டுமா ஆறாயிரம் ஜிபே பண்ணிவிடட்டுமா ஆ ஆ அட்வான்ஸ் வந்து ஜிபேயில் பண்ணிவிடுறேன் நான் வந்து காசை மீதி காசை வந்து நான் கையில் கொடுத்துட்றேன் நைட்டும் காலையிலேயும் கொஞ்சம் ஃபிரெஷ்ஷாக கொடுத்துடுங்க இது இந்த நைட்டு வந்து ஆ சரிங்க ஆ எங்கள் வீட்டில் நான் பேசிவிட்டு சொல்கிறேன் இவ்வளோ அமௌண்ட் ஆகிடும்னு சொல்லிட்டீங்க நான் வந்து என் அட்ரெஸ் வந்து ஃபோன் பேயில் சொல்லட்டுமா வாட்ஸ்ஆப்பில் அனுப்பிவிடட்டுமா நேரிலேயே சொல்லட்டுமா நேரிலேயே சொல்கிறேன் நேரிலேயே சொல்கிறேன் வாட்ஸ்ஆப்லேயே அனுப்பிவிடட்டுமா எதுக்கும் நான் ஒரு வாட்டி சொல்லிடுறேன் இங்கே மணிவண்ணன் மண்டபத்தில் வந்து இறக்கிடுங்க இங்கே முத்தாண்டி முத்தாண்டி குப்பத்தில் இருக்கு அது அங்கே வந்து கேட்டால் சொல்லுவாங்க ஆ ஆமாங்க அங்கே வந்து இறக்கிடுங்க நான் அதாவது எல்லா காயுமே ஃபிரெஷ்ஷாக இருக்கணும் உங்ககிட்ட நான் நிறைய ஆர்டர் கொடுப்பேன் நீங்கள் கொஞ்சம் பார்த்து செய்து கொடுங்க புரியல ஆ லேபர் சார்ஜு நானு லே லேபர் சார்ஜு நீங்கள் லேபர் சார்ஜ் கொஞ்சம் நீங்கள் பார்த்து சொல்லி விடுங்கள் நான் லேபர் சார்ஜ் நானே கொடுத்துட்றேன் வன் ஆ பண நான் வந்து இப்போ அட்வான்ஸை வந்து ஜிபேபில் அனுப்பிவிட்டுறேன் மீதி பணத்தை லேபர் வராங்கல்லை அவங்கள்ட்ட நான் கொடுத்துவுட்டுறேன் நீங்கள் ஆறாயிரம் சொன்னீங்க நான் பாதி காசு மட்டும் ஜிபேபில் மூவாயிரம் அனுப்பிவிட்டுறேன் ஆ நீங்கள் பார்த்து நல்லா ஃபிரெஷ் ஆனது ஆ சரி நான் இதெல்லாம் பற்றி ஃபேமிலியில் பேசிகிட்டு உங்களுக்கு நான் திரும்ப கால் பண்ணுறேன் நீங்கள் எல்லா பொருளுமே ஃபிரெஷ்ஷாக கொடுத்து அனுப்புங்கள் நான் என்னென்ன பொருள் வாங்கணுன்றதையும் வாட்ஸ்ஆப்பில் அனுப்பிவிட்றேன் ஒழுங்காக நீங்கள் பார்த்து கிளியராக பண்ணி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு திரும்ப எங்கள் வீட்டில் நிறைய ஃபங்க்ஷன்லாம் இருக்குது அதுக்கும் நான் உங்ககிட்டயே ஆர்டர் கொடுக்கறேன் ஆ அதான் திரும்ப உங்ககிட்டயே நான் ஆர்டர் கொடுப்பேன் நீங்கள் நல்லா பண்ணி கொடுத்தீங்கன்னா ஆ ஆ சரிங்க தேங்க் யூ நான் பார்த்துட்டு ஜிபேயில் அனுப்பிவிட்டு உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் ஆ சரி